ஹலோ சார் சொல்லுங்க சார் வணக்கம் சார் ஆமாம் சார் கார் ஷோரூம் தான் சார் வாங்க சார் கார் இருக்குது சார் உங்களுக்கு அவைலபுளா கார் எல்லா காரும் அவைலபுளாக இருக்குது சார் வாங்க சார் புரியல சார் எக்ஸ்ட்ரா டாட்டா கம்பெனியில் எலக்ட்ரிக் கார் இருக்குது சார் டாட்டா கம்பெனி ஆமாம் சார் இப்போ உங்கள் பட்ஜெட்டு சார் பேட்ரி லைஃபுக்கல்லா இருக்குது சார் செவன் லேக்ஸ் தான் சார் வரும் இது பேட்ரி பேட்ரி காரில் இருந்து எலக்ட்ரிக் காரு சார் எலக்ட்ரிக் கார் சார் இப்போ வர்ற பெட்ரோலு டீசலு இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்தில் வந்து பெட்ரோல் இல்லாமல் இருக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு மலைக்கு போகிறீங்க எங்கேனாச்சும் போகக்குள்ள பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சுன்னா போய் கீழே போய் வாங்கிட்டு வரணும் இது அப்படி இல்லை சார் இதில் எல்லாம் இதுவுமே இருக்குது சார் அவைலபிள் ஒரு சி அறுபது சார் அறுபது தரும் சார் ஒன் ஹவர் சார்ஜ் பண்ணீங்கன்னா அறுபது தரும் சார் ஆமாம் சார் நீங்கள் எப்படி செல்லுக்கு சார்ஜ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதுக்கும் சார்ஜ் பண்ணலாம் சார் இருக்குது சார் ஆ இஎம்ஐ ஆபீஸ் ஆப்ஷன்லாம் இருக்குது சார் உங்களுக்கு டாட்டா டாட்டா கம்பெனியில் எலக்ட்ரிக் கார் இருக்குது மகேந்திராவில் டா இது இருக்குது சார் ஆ எல்லா காரும் இங்கே இருக்குது சார் எங்கள்கிட்ட எல்லா காரும் அவைலபிளாக இருக்குது சார் உங்களுக்கு வேணும்ன்ற கார் வந்து எடுத்துக்கலாம் சார் ஓகே சார் தேங்க் யூ சார்